ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து விவசாயம் தொழில் வந்து செஞ்சிட்டு வருவாங்க அப்படி அவர் வந்து விவசாயம் செய்யும் போது அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவுங்களும் வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சிட்டு வந்துட்டுருப்பாங்க விவசாயம் வந்து இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து கருதப்படுது ஒரு குடும்பத்துக்கு ஒரு விவசாயி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க சிலர் வந்து விவசாயம் பண்ணனுன்னு ஆர்வப்பட்டாலும் அவங்கக்கிட்ட வந்து விவசாயம் செய்கிறதுக்கான விவசாயம் நிலம் இருக்காது அதனாலேயே வந்து அவங்களால் வந்து விவசாயம் செய்ய முடியாமல் போயிடுது அதிகப்பட்சமாக வந்து விவசாயம் நிலம் இருக்கக்கூடிய குடும்பம் வந்து முழுமையாக வந்து விவசாயத்தில் தான் வந்து அவங்க வந்து ஈடுபாடோடு இருப்பாங்க அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து அவங்க படிக்க வச்சு உயர்ந்த வேலைக்கு அனுப்பினாலும் அந்தக் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா கண்டிப்பாக வந்து விவசாயம் செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்களால் வந்து வேற தொழில் செய்ய முடியாமல் இல்லை அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு விவசாயம் செஞ்சு அவங்க பயிர்களை வந்து விளைவிச்சு அவங்கள் விளைவிச்சு பயிரை வந்து மற்றவுங்களுக்கு வந்து கொடுத்து உதவுகிறாங்க அந்த மாதிரி உதவும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயம் மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க அவங்களுடைய குடும்ப தரத்தை வந்து உயர்த்திக்கிறாங்க அவங்களோடய பிள்ளைகளும் வந்து அதே விவசாயத்துக்கு வரணும் அப்படிங்கிற இதை வந்து அவங்க விரும்புகிறது இல்லை சில விவசாயிகள் வந்து விரும்புகிறது இல்லை எதனாலன்னா வந்து விவசாயம் தொழிலில் அதிகமான லாபம் எடுக்க முடியாது குடும்பத்துடைய திறன் வந்து அதிகரிக்காது குடும்பத்துடைய வருமானம் வந்து அதிகரிக்காது அதனாலேயே வந்து அதிகப்பட்ச விவசாயிகள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து வேறு படிப்புகளை வந்து படிக்க வச்சு அதில் வந்து அவங்களுடைய ஈடுபாட்டை வந்து அதிகரிக்க செய்கிறாங்க அப்படி இருந்தாலும் வந்து அவங்களோடய விவசாயம் தொழிலை வந்து அவங்க வந்து விடுறதில்ல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விவசாயம் செஞ்சு விவசாயம் சார்ந்த தொழிலை செஞ்சு அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு வந்து உதவிகிட்டு வராங்க இந்த மாதிரி விவசாயம் செய்யும் போது வந்து மக்களுக்கு வந்து மனம் நிம்மதி அதிகமாக இருக்குது அதுமட்டும் இல்லாமல் அவங்கள் வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்வை வந்து வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படி விவசாயம் செய்கிறங்காட்டி இந்த சமூகத்துக்கும் நிறையா உதவியாக இருக்குது நன்றி